இப்போ நேரம் டைம்மு கொஞ்சம் கம்மியாக இருக்குது டைமில்லைங்க இந்தமாதிரி உப்புமா செய்வோம் அப்புறம் வந்து காப்பி வச்சு குடிப்போம் அப்புறம் இல்லைனா அது செய்லைனாலும் மாவு இருந்ததுன்னா தோசை ஊற்றுவோம் கொஞ்சம் சட்னி அரைச்சிக்குவோம் இல்லைனாலும் இட்லி பொடி போட்டு சாப்டுவோம் இல்லனா இப்படி சேமியா கிளருவோம் அது இல்லைனா சாதம் இருந்ததுனா ஒரு ரெண்டு தக்காளி வெங்காயம் மிளகாய் வெட்டி போட்டு ரெண்டு தக்காளி வெட்டி போட்டு அந்தமாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் டக்குனு கிளரி சாப்பிடுவோம் அப்புறம் அது இல்லை அப்டினா எது மா கோதுமை மாவு இருந்ததுன்னா அது கரைச்சு கூட அது செஞ்சு சாப்பிடுவோம் வெங்காயமெல்லாம் வெட்டி போட்டு வனக்கி போட்டு அந்தமாதிரி டக்குனு சாப்பிடுவோம் இல்லை வெறும் தோசை கூட ஊற்றி சாப்பிட்டுக்குவோம் இதுமாதிரியெல்லாம் செய்வோம் பா அப்புறம் வேறு அது கொழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக ஆகுமில்லை அதனால் இப்படி சாப்பிட்டு நாங்கள் டக்குனு கிளம்பிருவோம் இதுமாதிரிதான் செய்வோம் சாப்பாடு இருந்தால் ஏதோ எலுமிச்சங்காய் பிழிஞ்சிவிட்டு கிளரி இப்படி டக்குனு சாப்பிட்டுக்குவோம் இந்தமாதிரி சாப்பிடுவோம்